எல்லா நாடுகளையும் விட இந்தியாவில் மட்டும் உணவு முறை வந்து ரொம்ப நல்லாருக்கும் அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அரிசி அரிசியாலான உ உணவுகள் அரிசி கேழ்வரகு கம்பு திணை இதை இதை நான் இந்த சிறுதானியங்களான உறவு உணவு வகைகள தயாரிப்பாங்க ரொம்ப நல்லாருக்கும் உடம்புக்கு வந்து எந்த பக்கம் விளைவும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி அது வந்து உணவு மசாலாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியாவிலே விளை விளையும் அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதில் மிளகு சீரகம் வெந்தயம் கொத்தமல்லி மிளகாய் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாமே மசாலா பொருள்கள் இந்த மசாலா பொருட்களை வந்து அனைத்து வகையான உணவுப் பொருள்களுக்கும் இதை போடாமல் இந்தியாவில் சமைக்க மாட்டாங்கள் விதவிதமான உணவுகள் அது இது அந்த விளை இந்த விளை இந்த மசாலா பொருள்கள் அனைத்துமே இங்கேதான் விளையுது இதில் எத் அத்தனை விதமான உணவுகளும் தயாரிக்கிறாங்கள் நிறைய வாசனாரி இது வாசனாரி திரவியங்களுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க சமையலுக்கு முக்கியமாக சமையலுக்கு பிரபலமாக இதை போடுறாங்க இதில் இந்த பட்டை கிராம்பு பயன்படுத்தி நிறைய உணவுகளை செய்கிறாங்க அது இந்த மிளகாய்லேயும் மிளகாயில் எத்தனையோ வகைகள் இருக்குது இதில் கேஷ்மீரி சில்லின்னு ஒரு மிளகாய் இருக்குது அதுவும் காரத்தை கொடுக்கும் இருந்தாலும் கலர்ஃபுல்லா இருக்கும் மிளகில் நிறைய வகைகள் இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அதெலலாம் மிளகு காரமே மிளகாய் காரத்தை விட மிளகு காரம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கள் அந்த மிளகு காரத்ததான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிளகு காரத்ததான் அதிகமாக உணவில் சேர்த்திக்குவாங்க அதே மாதிரி இஞ்சி இஞ்சி எல்லாம் முதன்மையா ம மசாலாக்களில் சேர்த்துவாங்க இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி காரமும் ஒரு சில உணவுகளுக்கு சுவையை கொடுக்கும் இந்த மிளகு சீரகம் இந்த சோம்பு இந்த சோம்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அசைவ உணவுகளுக்கெல்லாம் அப்படி ஒரு ஃபிளேவரை கொடுக்கும் எல்லா உணவுகளுக்குமே சோம்பு யூஸ் பண்ண மாட்டாங்கள் அசைவ உணவுகளுக்கும் நிறைய அதை யூஸ் பண்ணுவாங்கள் நல்லா இருக்கும்